இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா மதங்களும் இருக்கிறது அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு காய்ச்சல் வந்ததுனா அங்கே அவிங்க இதுக்கு போவோம் அவிங்களுக்கு எதோ ஒன்றுனா எங்கள் கருப்பண்ண ச சாமிக்கு வந்து கும்பிட்றதுக்கு வருவாங்க எங்களுக்கு வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் நாங்கள் வந்து வேறுபாடு எல்லாம் எதுவும் பார்க்குறது இல்லை ஒரே சாதியில் வந்து எல்லா சாதியும் இருக்கிறது நாங்கள் ஒற்றுமையாக வந்து எல்லோருமே வாழ்ந்து காட்டுவோம் அதிலும் வந்து எங்களுக்கு வருவாங்க எங்கள் வீட்டுக்கு அவிங்க வருவாங்க நாங்கள் அவிங்க வீட்டுக்கு போவோம் எதோ ஒன்றுனா சாமிகள் வந்து நாங்களும் எங்களும் இதுக்கும் வந்து கும்பிடுவாங்க நாங்களும் வந்து அவிங்களுக்கு போய் யந்தரம் கிந்தரம் கட்டுறது பண்றது எல்லா மதங்களும் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒற்றுமையாகத்தான் நாங்களும் இருக்கிறோம்